எங்கள் கிராமத்தில் பல தொழில்கள் செய்யப்படுகின்றன அதில் முக்கியமானது மாம்பழத்தில் செய்யக்கூடிய மாங்குலா அதாவது ஜூஸ் ஃபேக்ட்ரி ஜூஸ் ஃபேக்ட்ரி அதிகமாக உள்ளது அந்த ஜூஸ் ஃபேக்ட்ரியில் பல பே பல எங்கள் ஊரை சேர்ந்த எங்கள் கிராமத்தை சேர்ந்த பல பேர் அந்த வேலை பல பேர் வேலைக்கு செல்கின்றனர் வேலைக்கு செல் செல் செல்கின்றனர் அந்த பழம் பழக்கூழ் அதாவது ஜூஸ் ஆனது பல நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகின்றது மேலும் மேலும் முதல் தரம் இரண்டாவது தரம் மூன்றாவது தரம் என்று பல தரமாக பிரித்து அந்த ஜூஸ் ஆனது பழங்கூழ் ஜூஸ் ஆனது வியாபாரம் செய்யப்படுது மேலும் இங்கு தக்காளி தக்காளி கூழ் அதாவது தக்காளி ஜூஸ் தக்காளியோட தக்காளியை வைத்துக்கொண்டு ஜூஸ் செய்யப்படுகிறது அதுவும் இங்கே அதிகமாக செய்யப்படுகின்றது மேலும் மேலும் இங்கு மேலும் மேலும் இங்கு பல தொழில்கள் செய்யப்படுகின்றன அது கிரானைட்ஸ் கிரானைட்ஸ் செய்கிற தொழில் செய்யப்படுகின்றது